இல்லத்தரசிகளுக்கு பேங்க் மூலிமா இது குழுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அது எல்லோரும் வாங்கிட்டு எதா அவங்க சொல்றதை தொழிலாக எதாவது செய் என்ன செய்கிறமோ அவங்க முடிவு பண்ணி அவங்க செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல உபயோகமாக இருக்குது இன்னும் வாரம் வாரம் வாரம் வாரம் திருப்பி கட்ற மாரியும் இருக்குது மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுற மாதிரியும் இருக்குது அதனால் அந்த இருக்கிறதால இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் யூஸ்ஸாக இருக்குது அது ரொம்ப நல்ல சந்தோசமாக தான் இருக்கிறோங்க இப்போ